எனக்கு பிடித்த விளையாட்டு வந்து கபடி மற்றும் செஸ் போர்ட் கபடி விளையாடும் போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அது வந்து விளையாட விளையாடும் போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் விளைய விளையாட விளையாடும் போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்புறம் வந்து செஸ் போர்ட் வந்து அறிவுப்பூர்வமான விளையாட்டு அதன்மூலம் அறிவு மேம்படும் ஆக்டிவாக அடுத்து என்ன அப்படின்றமாரி யோசிக்க வைக்கும் செஸ் போர்ட் விளையாடுவதன் மூலம் நிறைய பயன்கள் உள்ளது மைண்ட் நல்ல ரிலாக்ஸ்ஸ இருக்கும் டைம்பாஸ் நல்லா ஆகும் வெளி ஊருக்குலான் கூட்டி போய் செஸ் போர்ட் விளையாடும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது நம்ப ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிற அந்த ஃபீல் நல்லாருக்கும் நான் நிறைய ஊருக்கு போய்விட்டு நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கி இருக்கேன் நம்மளை அப்படியே தனியாக பார்ப்பாங்க அதலாம் ரொம்ப பிடிச்சி இருந்தது நமக்கான ஒரு கேம் வந்து பர்மனண்டாக வச்சு அதில் எப்படியாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும் அதுமாதிரி ஒரு கேம்லேருந்து வெளி ஊருக்கு கூட்டுபோயி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க வச்சால் அப்படியே செம்மயாக இருக்கும் அந்த ஃபீல் வேறே மாதிரி இருக்கும் நான் பார்த்து இருக்கேன் அது நல்லா இருக்கும் அதனால் ஒரு கேம்மை நல்லா விளையாட கற்றுக்கணும் எனக்கு வந்து செஸ் போர்டும் கபடியும் ரொம்ப பிடிச்சி இருக்கும் செஸ் கபடிக்கு நான் நிறைய ஊர் போய் விளையாண்டு இருக்கேன் அந்த பசங்க இப்படி பார்த்தாலே சொல்லுவாங்க இந்த அண்ணன் கபடி நல்லா விளையாடுவாங்க அதை கேட்கும்போதே நல்லா இருக்கும்